சிவகங்கை மாவட்டத்தை பொருத்தளவு முக்கியமாக தமிழ் மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க தமிழ் மக்களையும் எடுத்தோம் உள்ளே போனோம்னா ஹிந்துக்கள் தான் சிவகங்கை மாவட்டத்தில் அதிகமாக இருக்காங்க ஹிந்துக்களையும் ஹிந்துக்களுக்கு வந்தம்னா அது பல விதமான சாதிகள் பிரியும் அந்த இனந்தார்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்போ வந்து பல வித கலாச்சாரங்கள வந்து பின்பற்றி வராங்க இந்த அக்டோபர் மாதம் வருகின்ற திருவிழாக்கள் அவர்களது வந்து கலாச்சாரத்தோட கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் போன்ற ஆட்டங்கள்லாம் வைப்பாங்க அது ஊர் திருவிழா வந்து நல்லா நடக்கும் அப்போல்லாம் வந்து கலவரங்கள் பிரச்சனையெல்லாம் எல்லாம் நடக்கும் அதெலான் வந்து சரி பார்த்து